ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன உணவு நான் சமைப்பேன் அப்படின்னா மொடக்கத்தான் கீரை சூப்பு அடுத்து வந்துட்டு முள் முருங்கை தோசை இது வந்து நல்லாயிருக்கும் முள் முருங்கை தோசை வந்து நல்லாயிருக்கும் சளிக்கெலாம் நல்லது இது ஆரோக்கியாமாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் ஹெல்த்துக்கு வந்து ஒன்றும் பாதிப்பே இல்லை இது வந்து தோசை எப்படி வந்துட்டு பிரிப்பேர் பண்ணுறதுன்னா முள் முருங்கை அது வந்து கீரை முள் முருங்கை அப்படிங்கறது கீரை அந்த கீரையை வந்து இது பண்ணி அதுக்கு வந்துட்டு சோம்பு சீரகமெலாம் போட்டு அதை வந்து அரைச்சிட்டு மாவில் கலந்து ஊற்றினா முள் முருங்கை தோசை வந்து இதாகிடும் அது வந்துட்டு டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே நேரத்தில் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது அது வந்து சளி பிடிச்ச நேரத்தில் சளி பிடிச்ச நேரத்தில் உடம்பு முடியாமல் இருக்க நேரத்துலெலாம் அதை சாப்பிட்டா அது வந்து நல்லா வந்து நமக்கு வந்து குணமாகும் அது மாதிரி முள் முரு மொடக்கத்தான் கீரை சூப்பு சூப்பே நமக்கு வந்துட்டு டேமரிக்கெலாம் இது மஞ்சத்தூளெலாம் சேர்க்குறதுனால அதுவே நமக்கு ஃபஸ்ட்டு ஆரோக்கியம்தான் அதிலே மொ மொடக்காத்தான் அந்த கீரையை வந்து இது பண்ணுறதால இன்னும் நமக்கு வந்துட்டு ஹெல்த்துக்கு வந்து பாதிப்பில்லாமல் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கலாம்